ஃபஸ்ட்டு வந்து எங்கப்பா வாட்ச் வாங்கி தரேன்ங்க ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி தந்தப்போது கா இங்கிலீஸ் காலேஜ்ஜில் வந்து இங்கிலீஸ் கோர்ஸ் எடுத்தேன் இங்கிலீஸ் படிக்கணுன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம் அதில் வந்து ஃபோன் பேசிக்கலாம் கால் பேசிக்கலாம் அதில் வந் சாப்பிட்டா நம்ம ஹார்ட் பீட்டெலாம் துடிக்கிறதெலாம் இது சொல்லுது அப்புறம் தண்ணி குடித்தா தண்ணி குடித்தாலும் சொல்லுது ஓடினா ஓடுது அதையும் சொல்லுது தூங்கினா தூங்கிற தூங்கிறது அதையும் சொல்லுது அலாரமும் வச்சுக்கிலாம் கால் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் வாட்ச்ன்னால் நிறையா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம் அதில் வந்து தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் நான் சூப்பராக இருக்குது இந்த வாட்ச் அதனால் எங் என் அப்பாவுக்கு வந்து நன்றி